கொரோனா டைம்மில எங்கூரில் லாக்டௌன் போட்டுருந்தாங்க அப்போ வந்து சுற்றுலாத்தலமான கொடிவேரி பவானிசாகர் பண்ணாரியம்மன் கோயில் இது எல்லாமே இங்கே சுற்றுலாத்தலமாகதான் இருந்தது அப்போ அந்த டைம்மில வந்து யாருமே விரும்பி வரல நாங்களும் எங்கேயும் போகல ஏ கொரோனா முடிஞ்சு ரெண்டு வருஷம் ஆனதுக்கு அப்புறமும் அவங்க வந்து இன்னும் அந்த பயத்துனால யாருமே சுற்றுலாத்தலத்துக்கு வந்து பார்க்கறதுக்கு விரும்பலை